ஹலோ என் பேர் முனீஷ்வரி நான் வந்து சென்னை ஹலோ என் பேர் முனீஷ்வரி சென்னை டிஸ்ட்ரிக்லேருந்து பேஸ் பேசுகிறேன் நான் வந்து ஒரு ஃபிஸியோ ஃபிஸியோதெரஃபிஸ்ட் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சிக்கலாமா ஓகே

ம் சரி எங்கையாவது மூச்சிபிடிச்ச மாதிரி அந்தமாதிரி ஏதாவது இருக்கா அதுதான் கொஞ்சம் வயசாகிட்ருக்குல்லம்மா அதனால் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் பெயின்லாம் அங்கங்கே இருக்க தான் செய்யும் கொஞ்சம் மசில்ஸ் வந்துட்டு டைட்டெண்ட்ன் ஆகி லூஸ் ஆகாமல் இருக்கும் அதனால வந்துட்டு இந்த ஐஎஃப்டீ அல்ட்ரா சவுண்ட் எல்லாம் இருக்குதுல்லமா அது வைக்கணும் ஒரு ஒன் வீக் வந்து தொடர்ந்து வச்சிங்க அப்படின்னா அது பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிடும்மா உங்களுக்கு ஓகேவாம்மா அது வைக்கலாமா ஒன் வீக் உங்களால் வரமுடியுமா ஒரு ஒன் வீக் மட்டும் தொடர்ந்து வந்து வச்சிட்டிருங்க உங்களுக்கு நான் அது போக தூக்கம் வரலை அப்படின்னு சொன்னதுக்கு மெடிஸனும் எழுதித்தரேன் அதுவும் நீங்கள் போடுங்கள் கொஞ்சம் ஃபுட்டு வந்துட்டு ஜங் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட்டாக இன்டேக் எடுக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும்மா அதுதான் அது எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் என்னன்னு சொல்லி பாக்கலாம் ஒரு சில டைமில் பெயின் ஓவராக இருக்கிறனால சாப்பிடாம கூ சாப்பிடாம இருக்கலாம்னு கூட தோணும் அதாம்மா அதுதான் அது என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு மெடிஸன் எழுதி கொடுக்கறேன் மெடிஸனையும் சாப்பிடுங்க அந்த கை கால் வலின்னு சொல்லிட்டிருந்தீங்கள்ல அதுக்கு வந்துட்டு ஐஎஃப்டி அல்ட்ரா சவுண்டெலாம் இருக்குது அதெல்லாம் வந்து வச்சிட்டு போனீங்கன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பெட்ராக ஃபீல் ஆகும் ஆ ஆ சரி ஓகேம்மா ஆ ஓகே ஓகே